திருவாரூர் மாவட்ட கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் சமூக அந்தஸ்து அடிப்படையில் வந்து பெண்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவமும் தராங்க அதுமட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து அதிகமா சவால்களும் எதிர்கொள்கிறாங்க இதுமட்டும் இல்லாமல் முன்ன முந்தைய காலத்தில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக தாழ்த்தப்பட்டே வந்தாங்க முன்னடி சாதியவிட பெண்கள் தான் அதிகமாக தாழ்த்தப்பட்டு வந்தாங்க அப்போது வந் அப்போவிட இப்போ வந்து அதிகமா பெண்கள் வந்து முன்னேறி வராங்க நிறையா துறையில் வந்து பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க ஓட்டுனராவும் சரி போலீ காவலர்களாவும் சரி ஆசிரியராகவும் சரி ம இப்போ வந்து நிறைய பேர் பெண்களாக தான் அதிகமாக எல்லா வேலையிலேயும் இருக்காங்க ஆண்கள் கூட அதிகமாக வேலை செய்வதில்லை பெண்களுக்கு வந்து அதிகமாக ஒரு நிறைய முன்னுரிமை தராங்க பெண்களுக்கு வந்து அதிக வந்து வேலைவாய்ப்பு த வேலைவாய்ப்பு அதிகமாக தராங்க அதிகமாக பெண்களுக்கு வந்து கணவர் இழந்த பெண்களுக்கு வந்து பென்ஷன் அதுமாரி ஏதாச்சும் ஒரு உதவிதொகை ஏதாச்சும் ஒரு உதவி செய் செய்து கொண்டு தான் இருக்காங்க அதுமட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து ந நகராட்சி மாநகராட்சி எதாது இருந்தாலும் இலவச பேருந்து திட்டம் வந்து திட்டம் மூலம் வந்து பெண்களுக்கு வந்து இலவசமாக பயணிக்க இது பண்ணியிருக்காங்க அதுமட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து திருமண ச உதவித்திட்டம் படி ஒரு கிராம் தாலி அதை மாரி ஒ நிறைய தங்கம் ஒரு கிராம் தங்கம் அதை மாரி பணமும் ரூபாய் இதை மாரி ஏதாச்சும் ஒரு தொகையாக இது மாரி தராங்க அதுமட்டும் இல்லாமல் நிறைய வாய்ப்புகளும் நிறைய முன்னுரிமைகளும் பெண்களுக்கு அதிகமாக அளிக்கப்படுகிறது